நான் டெய்லி காலையில் எழுந்திருச்சி யோகா செய்வேன் யோகா செய்யும்போது எனக்கு மன அமைதியை கொடுக்குது அதனால என்னோடய கோபம் வந்து குறையிது அப்பறம் என்னோடய லீடர்ஷிப் வந்து கொஞ்சம் அதிகரிக்கிறது என்னை ப யோகா செய்யும்போது என்னை பற்றி நானே தெரிஞ்சிக்கிறேன் அது தெரியும்போது என்னை என்னை வந் என்னோடய ஸ ஸ்கில்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது